பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ கொடுத்துருக்கோம் இங்கே பக்கத்தில் ஒரு ஸ்டுடியோ இருக்குது அந்த ஸ்டுடியோ நேம் பார்த்திங்கன்னா ட்ரென்டி ஃப்ளார் ட்ரென்டி ஃபேஷன் சொல்லிடு இருக்குது சரண்யா ஃபோட்டோ ஸ்டுடியோ மெயின் நேம்மு அங்ககே போய்ட்டு நாங்கள் என்னோடய சின்ன வயசு ஃபோட்டோ கொடுத்தோம் ஒரு ஒரு மூணு வயது இருக்கும் இருக்கிறப்போ எடுத்தோம் அதை ஃபுல்லா கலர்ஸ்ஸே இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருந்தது அதை வந்து நாங்கள் கொடுத்துட்டு இதை மாத்திக்கொடுங்க அதாவது கலர் ஃபோட்டோவாக மாற்றி கொடுங்கணு சொன்னோம் பின்னாடி பிளாக் அண்ட் ஒயிட்ல பின்னாடி ஒரு சேராட்ட இருந்தேன் சேர் வந்து ஒரு ஒரு ஷோஃபா மாதிரி போட்டுட்டு பூவு பூவெல்லாம் அழகலகா பின்னாடி பூவெல்லாம் டெக்கரேஷன்லாம் கொடுத்து அந்தமாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாங்க அது பார்த்திங்கன்னா இப்போது இப்போது வா அப்போ நாங்கள் ஃபோட்டோ எடுத்து அவங்களா கொடுத்தப்பயே வெறும் நூறுரூபாய் நூற்றம்பதுரூபாதான் ஆச்சு பட் ஆனால் இந்த கலர் போட்டு நான் வாங்குகிறது இப்போ ஆயிரத்தி ஐநூறுபாய் ஆச்சு ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டி அந்த தரம் இருந்தது அதனால தான் நாங்கள் அந்த அமௌண்டை கொடுத்தோம் நல்ல கம்பெனி நல்ல ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து கலரு தான் மாற்றி கொடுத்தாங்க அவங்கக்கிட்டயே இன்னும் நாலு ஃபோட்டோ கொடுத்துருக்கோம் அதேமாதிரி எங்களோடய அப்பாவுது அம்மாவுது தாத்தா பாட்டி இது எல்லாரும் சேர்ந்தமாதிரி அட்டாச் பண்ணி கொடுக்கமாரி கேட்டிருக்கோம் அதையும் ஒன்று பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு அவங்கக்கிட்ட சர்வீஸ்ஸும் நல்லா இருக்குது அமௌண்டும் க மற்ற மற்ற கடையில் கம்பேர் பண்ணுறப்போ அவங்கக்கிட்ட கம்மியாக இருந்ததனால அவங்கக்கிட்டயே நாங்கள் அதையும் போட்டுட்டோம் ஓவராலாக நல்லா ஒரு ஹையான ஒரு தரம் இருக்கும் அந்த ஃபோட்டோ எடுத்து இப்போது ஒரு ஒன் அண்ட் ஆப் இயர்ஸ் ஆயிடுச்சு இன்னும் புதுசுமாதிரிதான் இருக்குது வரவங்க வரவங்கலாம் கூட கேட்குறாங்க எவ்வளோ அழகா எடுத்திருக்காங்க எங்கே எடுத்தீங்கள் அப்படினு சொல்லி கேட்குற அளவுக்கு அவங்களோட அந்த குவாலிட்டி இருந்தது எனக்கு பர்ஷ்னலாக ரொம்ப பிடிச்சி இருந்தது அவங்க அந்த அந்த டிசைன்ஸ்ஸு தான் அந்த பேக்ரௌண்ட்ல அவங்க கொடுத்த அந்த கலர்னாலதான் அந்த சைஸ் நல்லா நம்மளை அந்த முகம் நல்லா பளிச்சினு தெரிஞ்சது பழைய பிளாக் அண்ட் ஒயிட்லாம் அந்த ஃ அந்த முகம் அவ்வளோ எனக்கு கிளீயராக இல்லை ஆனால் அந்த முகத்தை அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க எனக்கு அந்த இதிலே எனக்கு ரொம்ப பிடிச்சி இருந்தது அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு லருந்து கலராக மாற்றுனது டார்க்கு பேக் சைட் பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ப்ளு டார்க் ஸ்கைபுளு ஒரு நீலம் ஒரு கடலோடய நீல் கலரு எப்படி இருக்கும் அந்த கலரும் அப்படியே வானவில் மாதிரி பூவெல்லாம் அப்படியே அங்கே அங்கே இருந்தது நடுவில் எங்களோடய என்னோடய ஃபோட்டோ பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக அழகா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சி இருந்தது